இல்லை சார் கொஞ்சம் நாளாக உடம்பு ரொம்ப பலவீனமாக இருக்குது வாந்தியாக வருது இல்லை ரெண்டு நாளாக இருக்குது இல்லை பரோட்டாவும் சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் சாப்பிட்டோம் இல்லை கோதுமை மாவும் மைதா மாவும் வெச்சு தான் செய்வாங்க இல்லைங்க சார் நேத்து ஒரு நாள் தான் சாப்பிடலான்னு சொல்லி போய் ஃபேமிலியோடு சாப்பிட்டோம் எனக்கு மட் சரிங்க சார் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம் இல்லைங்க சார் நல்ல கடைன்னு சொல்லி தான் போனோம் தெரிஞ்சவங்க கடை தான் ம் சரிங்க சார் இதுக்கு பதிலாக வேறு என்ன சாப்பிடலாம் சத்துள்ளதுன்னால் இப்போ ஆப்பிள் திராட்சை இல்லை ஆரஞ்சு இந்த மாதிரி பழ வகைகள் எடுத்துக்கலாமா இல்லை காய்கறி வகைகளெலாம் எடுத்துக்கலாங்களா அதே மாதிரி இப்போ புதுசாக கருப்பரிசின்னு சொல்லி வந்திருக்குது அது எப்படி சாப்பிடலாங்களா ஹெல்த்துக்கு நல்லதுங்களாங்க இல்லை வாந்தி வருது அதுதான் அதுதான் பிரச்சினையே சரி ஆ ஆ ஓகே சார் இப்போ ஊசி போட்டுக்கலாங்களா ஆ சரிங்க